ஏழு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு எட்டு ஒம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நாலு ஒம்பது பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தஞ்சு பதினாலு பன்னிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு